சொல்லுமா என்ன கம்ப்ளைண்ட் மிரட்றாங்களா எத்தனை நாளாக இந்த கம் த்ரெட்ஸ் வந்துட்டிருக்கு ஏன்மா ஒரு வாரமாக வருதுன்னு சொல்கிற இப்போ தான் கம்ப்ளைண்ட் பண்ண வர இத்தனை நாளாக என்ன பண்ணிண சரிமா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் விட்டு விட்டு பண்ணாங்கன்னு சொல்கிற அப்பவே பண் வந்திருக்கலாம்ல சரிமா எப்பெப்போ கால் வருது ஒரே நம்பரில் வருதா இல்லை வேற வேற நம்பர்லேர்ந்து வருதாம்மா சரி ஓகேமா அங்கே ஃப்ரெண்ட்டில் வந்து நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போம்மா அதில் நம்பர் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போ ப்ராப்ளம் இன்னும் ரெண்டு நாளில் நாங்கள் கூப்புடுறோம்மா ரெண்டு நாளில் சால்வ் பண்ண பாக்கிறோம் ஆ ஓகே மா